நான் வந்து ஹிந்து மதத்தை கடைப்புடிக்கிற ஆள் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை ஒன்று இருக்குது பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்லி அந்த பொங்கல் பண்டிகை எத்தனை நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு நாள் நடக்கும் மொதல் நாள் எங்களுக்கு வந்து அது பேர் போகினு சொல்லுவோம் அன்ன அன்றைக்கான நாளில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கே நம்மக்கிட்ட இருக்கிற பழசெல்லாம் போய் புதுசு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களெலாம் எடுத்துகிட்டு போய் எரித்துடுவாங்க அதை வந்து கா அது ஒன்றும் ரொம்ப பெருசாக இங்கே கொண்டாடுற மாதிரி தெரியாது காலையில் காலங்கார்த்தாலே ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து போயிட்டு குளித்துட்டு வீட்டில் இருக்கிற பழைய பொருளெலாம் எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு போகி அன்றைக்கி எரிப்போம் அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து பொங்கலில் ரொம்ப முக்கியமான நாள் தை பொங்கல் அன்றைக்கி தான் வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி பொங்கல் கொண்டாடுவோம் அந்த பொங்கல் எதுக்காக அப்படின்னா எங்கள் எங்களோடைய சூரிய பகவானுக்காக சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கடவுளாக அதல்லாம் யாரும் நேரிலேயும் பார்த்ததுலாம் இல்லை ஆனால் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படின்ற விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து அவ்வளோ உதவிகரமாக இருப்பார் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை வந்து கு வணங்குறதுக்காக வந்து தை பொங்கலில் நாங்கள் வந்து பா வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் வச்சு அதை வந்து சூரிய பகவானுக்கும் படைப்போம் அதே மாதிரியே வந்து இவங்களுக்கும் சாமிக்கும் வச்சு படைப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கற மாடு அப்புறமேட்டா நாய் ந இது எல்லாத்தையும் வந்து குளிப்பாட்டி அதுங்களுக்கு வந்து நல்லா மாடெலாம் ரொம்ப அழகாகவே அலங்காரம் செஞ்சு அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அன்றைக்கு வந்து படைத்து சா அதுங்களுக்கு அதுங்களுக்கான நாள் ஏன்னால் வந்து அந் ஒரு காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா உழவர்களுக்கு ஒரு முக்கியமான இது உழுவுறதுக்கு மாடு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்குது அதனால் வந்து மாடு வந்து பயன்படுத்துறதை வந்து அப்போது வந்து ரொம்ப இதாக மாட்டுக்கு வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துருக்குது அதுக்கு அடுத்து நாலாவது நாள் கடைசி நாள் வந்து கரிநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் அது என்னன்னீங்கன்னால் அன்றைக்கு அழகாக குளித்துட்டு புது துணி போட்டு புது நகைலாம் போட்டுட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நாங்கள்